வீடியோ கேம் எனக்கு நன்றாக பிடிக்கும் நான் முதன் முதலில் வீடியோ கேம் எப்போ விளாட ஆரம்பிச்சேனா ஆறாவது படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நம்ம தெரு முக்கில் உள்ள வீடியோ கேம் போவோம் அங்கே வந்து ஸ்மாக்டவுன்னு சொல்லிட்டு ஒரு கேமிருக்கு அந்த அந்த ஸ் கேமில் வந்து டபள்யு டபள்யு மாதிரி நம்ம அடிதடி சண்டை குத்து அந்த கேமையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் க கரெக்ட்டா ஆறாவதுலந்து ஆனுவல் லீவ்வப்போ காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் போய்ருவோம் காலையில் ஆறு மணிக்கு போய்ட்டு மாலை ஆறு மணி வரைக்கும் நாங்கள் விளாண்ட்டே தான் இருப்போம் எப்பயுமே அது வந்து ஒருமணி நேரத்துக்கு முப்பதுருவா ஒருமணி நேரத்துக்கு பதினஞ்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்குவாங்க எனக்கு பிடித்த கேம் பார்த்தீங்னா வீடியோ கேமில் வந்து டபள்யு டபள்யு ஈரான்லாம் சொல்வாங்க அது வந்து ஃபைட்டிங் கேம் மோஸ்ட்லி சண்டை குத்து சண்டை கு குத்து சண்டை கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னா அதுதான் ஏன் அதை பிடிக்கும்னா அது வந்து வெளாட்றப்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நண்பர்களோடு உட்காந்து விளாட்றப்ப அது நல்லாயிருக்கும்